ஹலோ ஹலோ ஆமாம் சொல்லுங்கள் ஆல் டேஸ் லேட்டஸ்ட்டாக நிறைய இருக்குது ஒப்போ இருக்குது விவோ ஐக்யூ ரியல்மீ ஆப்பிள் ஐபோன் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா விவோ எடு அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி விவோ மொபைல் தான் இருக்குது வாங்கிக்குறீங்களா இல்லைங்க டெலிவரி பண்ணால் ஏதாவது ஃபால்ட்டச்சுன்னால் திருப்பி நீங்கள் வந்து ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாது அதனால் நீங்களே வந்து நேரில் வாங்கிக்கோங்க ஆ சரி ஓகே மேம்